நான் வந்து சமையல் போட்டிகள் நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்றுக்கேனானால் பங்கேற்றுக்கேன் கண்டிப்பாக ஏன்னால் எங்கள் தெருவில் வந்து ஒரு புதுக்கோட்டை நான் மாவட்டத்தில் இருக்கேன்னால் நான் எங்கள் தெருவில் வந்து முத்துராமர் தெருவில் வந்து ஒரு போட்டி நடந்துச்சு நாங்கள் வந்து பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரவங்க நாங்கள் எல்லோரும் அந்த சமையல் போட்டிக்கு போனோம் நான் வந்து அங்கே என்ன சமைத்தேன்னால் பிரியாணி தான் சமைத்தேன் இங்கே வந்து என்னோட நான் நான் நல்லாவே சமைச்சிருந்தேன்னு சொன்னாங்க அதே போல் நான் வந்து அதில் வந்து ஐந்தாம் இடத்தை வந்து பிடித்தேன் அதில் வந்து மொதல் இடத்தை வந்து எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க நான் தெருவில் உள்ளவங்க பிடிச்சாங்க நான் வந்து அதில் ஐந்தாம் இடத்தில் பிடித்தேன் அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு நான் வந்து யூடியூப் வீடியோக்கள் அதை அதை பார்த்து தான் நான் வந்து சமைக்கவே ஆரம்மித்தேன் அதில் இருந்து நான் அந்த போட்டிக்கு நான் போகையில் யூடியூப் பார்த்து தான் நான் வந்து அங்கே போய் சமைத்தேன் அந்த இடத்துலயும் நான் யூடியூபில் உள்ள ஒருத்தவங்களோட ரெசிபி பார்த்து தான் நான் அந்த போட்டிலையுமே சமைத்தேன் பிரியாணி நான் யூடியூபை பார்த்து சமைத்தேன் அங்கே போயிட்டு அதே போல் யூடியூபில் நான் ஏதேனும் வீடியோக்கள் போட்டிருக்கேன்னால் ஆம் போட்டிருக்கேன் நிறையவே போட்டிருக்கேன் இனியாஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்மிச்சு நாங்கள் விடீயோஸ்லாம் போடுவோம் இப்பவும் நான் சமைக்கிறதையும் சரி எங்கள் அம்மா எதாவது புதுசாக ரெசிபி செஞ்சாங்கனாலும் சரி நான் வந்து அதை எடுத்து வீடியோ போடுவேன் அது வந்து எனக்கு யூடியூபில் வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து நான் வந்து என்னோட அனுபவத்தில் வந்து சொல்கிறேன் சமைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட ஒரு நல்ல ஒரு இதுவாக சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு யூடியூப்லலாம் பார்க்கையில வந்து சமைக்கணும் எந்த வீடியோ பார்த்தாலும் யூடியூபில் சமைக்கிறதை பற்றி பார்த்தாலே எனக்கு இன்னும் சமைக்கணும் இதை பார்த்துட்டு எனக்கு சமைக்கணும்னே ரொம்ப தோணும் அதனால் எனக்கு ரொம்ப சமைக்கிறது அப்புறம் தான் பிடிக்க ஆரம்மிச்சிச்சு இது ஒரு கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் எனக்கு சமைக்கிறதே பிடிக்காது எனக்கு சமைக்கவும் தெரியாது அந்த மாதிரி நிலமையில் இருந்தேன் அந்த போட்டிக்கு இதுக்குல்லாம் கலந்துக்கிட்டு யூடியூப்லலாம் வீடியோ போடுறது இதெல்லாம் நான் பண்ணயில அதுக்கு அப்புறம் எனக்கே இன்னும் சமைக்கணும் நம்ம விடீயோஸ்லாம் போடணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆர்வத்தை மூட்டுச்சு இது வந்து எனக்கு ஒரு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு நான் சமைக்கிறது இது தான் அவ்வளவு தான் இது தான் என்னோட அனுபவம்